ஹலோ சுகி பிரமோட்டர்ஸ் தானே சார் நான் தர்மராஜ் பேசுகிறேன் இங்கே பீட்சா பர்கர் பாப்கார்ன் கா சாப்ட்வெஜ் கார்ன் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு செட்டு வேணும் சார் ஆ சார் இல்லல்லை வேண்டாம் அது பழைய அட்ரஸ் கிடையாது நான் மாறி மூணு மாதம் ஆகுது பழைய அட்ரஸுக்கு கொடுத்துறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்பென்னாத்தூர் அட்ரஸில் தான் நான் இருக்கேன் அந்த அட்ரஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அது மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த கொரியருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க பழைய அட்ரஸ் யாரும் மாறி போயிட வேணாம் ஆமாம் வரவங்கிட்ட கரெக்டாக யார் வராங்களோ அவங்கிட்ட என்னோடய அட்ரஸ் கொடுத்துருங்க என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்து விட்டுருங்க என்னோடய ஆ ஓகேண்ணா என்னோடய அட்ரஸ் நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிகோங்க சார் நம்பர் இரண்டு பே கருங்காலிக்குப்பம் ரோடு கீழ்பென்னாத்தூர் நியர்பை இந்தியன் ஓவர்ஸீஸ் பேங்க் அந்த இந்தியன் ஓவர்ஸீஸ் பேங்க் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னால் போதும் நான் டேரக்டாக வந்து வெளியில் வந்து வாங்கிக்கிறேன் அதே ப்ரோடக்ட் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தாங்க ஆமாம் என்னோடய அட்ரஸுக்கு நோட் பண்ணிகோங்க ப்ரோடக்ட்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டது மல்லிப்பூ மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் அழகாக கொஞ்சம் ஸ்ப்ரை பண்ணி போடுங்கள் இந்த நான்வெஜ்ஜு சொல்லியிருந்தேன்ல அதில் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்து விடுங்கள் எனிவே இந்த அட்ரஸ் வீடு இன்னொரு ஃபேம்லி மாறி இரு இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு எங்கேன்னா போயிட போறீங்க நான் இருக்கேன்னால் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க வித்இன் எத்தின் மணி நேரத்தில் சார் நம்மளுக்கு வரும் எவ்வளோ ஹவர்ஸில் ஆ ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் எனக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வெளியில் போகிற வேலை இருக்குது அதை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்தீங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆமாம் பைக்கில் வந்துட்டு எனக்குக் கால் பண்ண சொல்லுங்கள் கிளம்பும்போது எனக்குக் கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் வர சொல்லுங்கள் சார் சரிங்களா ஓகே சார்